விலங்குகளை வந்து எங்கே வாங்கினோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு நாய்க்குட்டி வளர்த்தோம் பொமோரியன் டாகு எனக்கு ஒரு ஏழு எட்டு வயது இருக்கும் போது அந்த நாய் வந்து வாங்கினோம் அதை ஒரு ஃபைவ் ஹண்ரட் ருபீஸ்க்கு அது வாங்கினோம் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அத்தையும் நாங்கள் நாய் வாங்கி வளர்க்கிறதை பார்த்துட்டு அவர்களும் வேணுன்னு சொல்லி அதே மாதிரி ஒரு பொமேரியன் டாக் வந்து அதேப்போல ஃபைவ் ஹண்ரட் ருபீஸ்க்கு வந்து வாங்கி கொடுன்னு சொல்லி அவங்க வாங்கி வளர்த்தினாங்க நாங்கள் சார்லி அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்து வளர்த்தினோம் அவங்க வந்து ராணி அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்து வளர்த்தினாங்க அதாவது மற்றபடி பூனை பூனைக்குட்டிங்கள்லாம் வளர்த்தினோம் பூனைக்குட்டியெல்லாம் அதே எங்கிருந்தாவது குட்டி போட்டிருக்கும் எடுத்துகிட்டு வந்து அதை வளர்ப்போம் அந்த மாதிரி இது வந்து அந்த அது அந்த மாதிரியெல்லாம் வச்சு நாங்கள் எந்த சம்பாத்தியமும் ஏதும் பண்ணலை ஆனால் அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்கணும்பாங்க ரொம்பவே ஆசை தான் எனக்கு எனக்கு என்னுடைய பொண்ணுக்கு ரொம்பவே ஆசை அவளும் நாய் வந்து அடாப்ட் பண்ணி எடுத்து அந்த மாதிரி ஒரு சென்டரு மாதிரி வச்சு அதை வளர்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்றோம் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வீட்டில் இருக்கக்கூடிய இடவசதி இதனால வந்து அந்தமாதிரியான நாய்க்குட்டியோ அல்லது பூனைக்குட்டியோ ஏதோ ஒன்று வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து முடியாமல் போகுது அது என்னுடைய பெண்ணுக்கு ரொம்பவே கவலை தருது ஆனால் அவள் சொல்லிகிட்டே இருக்கா பெரியவளாகி கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான நாயை வந்து தத்தெடுத்து வளர்ப்பேன் கைவிடப்பட்ட நாயை கைவிடப்பட்ட எந்த மிருகமாக இருந்தாலும் சரி எந்த கைவிடப்பட்ட அனிமலாக இருந்தாலும் சரி அதை நான் அடாப்ட் பண்ணி அதை வந்து ஒரு சென்டர் மாதிரி வைச்சி நான் கண்டிப்பாக வளர்த்துவேன்னு சொல்லிகிட்டுருக்கா அவளோடய கனவு கண்டிப்பாக நிறைவேறணும் அதுக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு இப்போ என்னால் கொடுக்க முடியலை அப்படின்னாலும் அவள் பெரியவள் ஆகி அது பண்ணும் போது கண்டிப்பாக அதுக்குண்டான சப்போர்ட்டு ஒரு அம்மாவாக இருந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன்